ஆ சொல்லுங்கள் மேம் ஆ எஸ் மேம் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேம் என்ன ஆ ஹட்சன் நெய் எவ்வளோ வேணும் ஃபை ஹண்ட்ரட் எம்எல் டூ பாட்டில்னால் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஆ ஒரு ஃபை ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஒன்று டூ ஃபிஃப்டி மேம் அதே ஒரு லிட்டரா வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு மொத்தமாகவே ஃபோர் ஃபிஃப்டி தான் வரும் ஃபிஃப்டி ருப்பீஸ் வந்து உங்களுக்கு

ஆ ஆ ஓகே மேம் ஒரு லிட்டராவே நான் கொடுத்துட்டுங்களா ஓகே ஓகே ஓகே எது ஜிஆர்பி வேண்டாங்களா ஹட்சன் மட்டும் போதுங்களா ஓகே ஓகே ஓகே ஆ ஓகே மேம் ம் ஜிபே நம்பர் சொல்லுங்கள் இதே நம்பருங்களா ஓகே மேம் எப்படி டெலிவரி நீங்கள் வந்து வாங்கிக்கிறிங்களா நாங்கள் அனுப்பணுமா ஓகே மேம் கிஃப்ட் ஹாம்பர் இருக்குது ஒரு லிட்டர்க்கு ஃபை ஹண்ட்ரட் எம்எல் ஃப்ரீ உங்களுக்கு வேணுமா வேணுமா உங்களுக்கு ஓகே ஆட் பண்ணிடட்டுங்களா ஓகே ஓ டோர் டெலிவரி நாங்களே அனுப்பிடறோம் மேம் ஓகே அட்ரஸ் சொல்லுங்கள் இருவத்திரெண்டு என்ன பேட்டை ராவண் பேட்டை ஓகே மேம் டெலிவரி பண்ணுறவங்க ஃபோன் பண்ணிணாங்கன்னா அட்டன்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆ ஓகே மேம் ஓகே சேஃபாக வந்துடும் மேம் காலையில் பத்து மணிக்கு மேம் ஆ ஓகே மேம் கரெக்ட் டைம்க்கு உங்களுக்கு டெலிவரி ஆயிடும் நீங்கள் டெலிவரி ஆள் ஃபோன் பண்ணிணாங்கன்னா கொஞ்சம் அட்டன் பண்ணி ரூட் மட்டும் சொல்லிவிட்டுடுங்க ஓகேங்களா ஆ ஓகே மேம் ஓகே ஆ தேங்க்யூ மேம்